என்னோடய பாசிட்டிவான ப்ராடக்ட் என்ன அப்படின்னா கேஸ்ஸூ ஏன் நான் கேஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா கேஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டுன்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டெல்லாம் வந்து நம்ம விறகு அடுப்பு தான் யூஸ் பண்ணிகிட்ருந்தோம் அந்த விறகு அடுப்பு யூஸ் பண்ணும் போது விறகு மழை வந்துச்சு அப்படி விறகெல்லாம் வந்து நம்ம தேடி எடுத்துகிட்டு வரணும் அப்படி தேடி எடுத்துகிட்டு வந்து நம்ம ஒரு இடத்தில வைச்சுருப்போம் அப்போ வந்து மழை வந்துருச்சு அப்படின்னா அந்த விறகெல்லாம் நனைஞ்சு போயிடும் இன்னொன்று என்னன்னா நம்ம அடுப்பை வந்து வீட்டுக்குள்ளே வைச்சு நம்மளால் சமைக்க முடியாது அதனால் வெளியே தான் வந்து நம்ம வைச்சு சமைச்சுகிட்ருந்தோம் விறகடுப்ப அப்படி வெளியில் வைச்சு சமைக்கும் போது மழை வருது அப்படின்னா நம்மனால் போயிட்டு சமைக்க முடியாது மழைல ந மழைல நனைஞ்சுட்டு சமைக்க முடியாது அதனால் வந்து மழைக்காலத்துல வந்துட்டு நம்மனால் கரெக்டான நேரத்துக்கு சாப்பாடு செஞ்சு சாப்பிட முடியாது அது ரொம்ப ஒரு பெரிய ரிஸ்க்காக இருந்துச்சு ஆனால் இந்த கேஸ் அடுப்பு அப்படின்னு ஒன்று வந்ததுக்கப்புறமாக நம்ம வந்து வீட்டுக்குள்ளே இருந்தே மழை வந்தாலும் சரி வெயில் அடித்தாலும் சரி நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தே வந்து நம்மளுக்குத் தேவையான ச சமையலை வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்றோம் இதே விறகடுப்பு இருக்கும் போது நம்ம அப்படி கிடையாது ரொம்ப டிஃபிக்கல்ட்டாக இருந்துச்சு ஆனால் வந்து இந்த கேஸ் வந்ததுக்கப்புறமா வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இன்னொன்று என்ன அப்படின்னா விறகடுப்பு இருக்கும் போது வந்துட்டு விறகு வேணும் அப்படிங்கறதுக்காக மரத்தை வெட்டினாங்க அதில் இருக்கக்கூடிய குச்சிகள்லெல்லாம் எடுத்து மரம் ம ம மரத்தோடய குச்சிகளெல்லாம் எடுத்து நம்ம வந்து விறகா நம்ம வந்து பயன்படுத்தினோம் இப்போ அந்த கேஸ்ன்னு ஒன்று வந்ததுக்கப்புறமாக வந்துட்டு நம்ம எந்த மரத்தையுமே அதிகமாக வெட்டுறது சேதப்படுத்துவது கிடையாது ஏன் அப்படின்னா கேஸில் சமைக்கிறதுக்கு வந்துட்டு விறகு தேவை கிடையாது அதனால் வந்துட்டு நம்ம வந்து வெ மரத்தை வந்து அதிகமாக வெட்டவேயில்ல இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்டாக இருக்குது அப்புறமா வந்துட்டு விறகு அப்படிங்கும் போது நம்ம தீப்பற்றி வைச்சு ஊதிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்ருந்தோம் ஆனால் இந்த கேஸ் அடுப்பு வந்ததுக்கப்புறமாக வந்துட்டு சும்மா தீப்பெட்டி வைச்சு ஒரு இதுப்பண்ணி வைச்சா அதுவே இதாயிருக்குது ஸோ நம்ம ரொம்ப ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டாக இருக்குது நெக்ஸ்ட் வந்துட்டு விறகடுப்புல செய்யும் போது வந்துட்டு அந்தப் புகை ஸ்மெல்லு இந்த மாதிரியெல்லாம் வருது ரொம்ப லேட் ஆகுது சமைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் ஒ ஒ ஒரு தண்ணி சூடுபடுத்துகிறோம் அப்படின்னாலும் வந்து ரொம்ப நேரம் ஆகும் ஆனால் நம்ம கேஸ் அடுப்பில் அப்படி கிடையாது வைச்சு ஒரு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அப்படிங்கும் போது லைட்டாக ஹீட் ஆயிடுது அதனால் வந்துட்டு நம்மளுக்கு வந்து நேரமும் மிச்சமாகுது இப்போ வந்து காலையில் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் விறகடுப்புல வந்து சமைக்க முடியாது ரொம்ப நேரம் எடுத்துக்கும் அதனால் இந்த கேஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்தில் வந்து எல்லாமே செஞ்சு முடிச்சுர்றோம் ஆனால் விறகடுப்புல அப்படி இல்லை அஞ்சு மணி நேரம் நாலு மணி நேரம் ஆகும் நம்ம சாப்பாடு செஞ்சு முடிக்கிறதுக்கு ஸோ நம்ம வந்து விறகடுப்பையும் கேஸையும் வந்து நம்ம கம்ப்பேர் பண்ணும் போது கேஸ் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது டைம் சேவராக இருக்குது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது ப்ராடக்டு